ஏப்ரல் மே மாசத்தில் வரைக்கும் ஏகப்பட்ட கோடைக்காலம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இருப்போம் கொஞ்சம் வெளியில் போனோம்னா போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாகிடும் வெயில் நடந்து வந்தாவே ரொம்ப டயர்டாக இருக்கும் நடக்கக்கூட முடியாது தண்ணி எங்கேயானால் கிடைக்கிற இடத்துல வாங்கி குடித்துக்கிட்டு நடந்தே போறதுதான் வரதுதான் இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மே மாதத்துலல்லாம் ஏன்னா அப்படியாபட்ட வெயில் அடிக்கும் வெயில் வந்து வெயில்ல போய்ட்டு வந்தாவே கை கால்லாம் வலிக்கும் சுஸ்தாக இருக்கும் தண்ணி குடிச்சுட்டு ஏதா சாப்பிட கூட முடியாது அப்படியே படுத்து தூங்கிடுவோங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப பாதிப்பு இருக்கும் மரம் மட்டும் இருக்குறதால உட்காந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் உக்காந்தமானா வேப்பமரத்தடிங்களில் புங்கமரத்தடிங்களில் ஜில்லுனு இருக்கும் அங்கே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவோங்க விளையாடுறவங்க விளையாடுவாங்க வேலை செய்கிறவங்க வேலை செய்வாங்க ஒரு ஆடோ மாடோ மேய்க்கிறவங்க அவங்க கிட்ட உக்காந்து அப்படியே பேசினு அரட்டை அடிச்சின்னு இருந்துடுவோம் வீட்டில் இருக்கணுனாக்க ரொம்ப வேக்காடாக இருக்கும் வெயில் காலத்தில் வந்து இருக்கவே முடியாது அதனாலேயே பசங்கல்லாம் கூட போய் வெளியே தான் வெளாடினு இருப்பாங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு செய்ய முடியாது காற்றுக்கு அணைஞ்சிக்கும் டைமுக்கு சாப்பாடு ஆகாது வீட்டுல திட்டுவாங்க பெரியவங்க திட்டுவாங்க அதனால் பயந்து ஏதோ ஒன்று செய்வோம் இருந்தாலும் கூலிங் காலத்தில் வந்து மே மாதத்த விட இப்போ வந்து ஆடி மாதத்துல வந்து ரொம்ப காற்றடிக்கும் மழையும் பெய்யும் விறகுங்க எடுத்து வைக்கணுனால் பற்ற வைக்க முடியாது சாப்பாடு செய்ய முடியாது இப்போனா கேஸுங்க ஃபேன் இல்லாமல் இருக்க முடிறதுல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ முன்னய விட இப்போ வந்து கூலிங்காக இருக்கிறதுனால நல்லா நடமாட முடியுது வெளியில் போய்விட்டு வந்தாவும் நல்லா தான் இருக்குது மழைலாம் வந்திருச்சன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரன்னால் கூட பகலில் கூட பெய்யுது மழை இப்போல்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் கஷ்டம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடிறதுல்ல பயங்கரமாக காற்றடிக்குது அதனால் வேலை வெட்டியும் போயிடுது செய்ய முடிறதுல்ல டைம் பாசும் பண்ண முடிறதுல்ல சாப்பாடு நேரத்தில் ஆகுறதுல்லை சாப்பிடவும் முடியிறதுல்லை நிதானமாக தான் ஆகுது விறகு அடுப்பில் வந்து செய்யணுன்னால் முடிறதுல்ல காற்றடிச்சி அடித்து விறகு அந்த தீ போகிறதுதான் வேஸ்ட்டே தவிர சீக்கிரம் சமையல் ஆகுறதுல்லை